ஹலோ நான் சங்கீதா பேசுகிறேன் ஆர்கே ஆர்கே ஆர்கிடெக் சௌமியா ஏஞ்சலினாங்களா என்னோடய நேம் சங்கீதா நான் மதுரைலேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சம் மாடலேஷன் பண்ணி ரினோவேஷன் பண்ணணும் நீங்கள் அதை அதை உங்களால் பண்ணி தர முடியுமா அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் கட்டினது ஆமாம் கொஞ்சம் விரிசல் விட்டு கொஞ்சம் ஒரு ரொம்ப ரொம்ப இடத்துல கொஞ்சம் டேமேஜாக வேறு இருக்குது நீங்கள் வந்து பாருங்களேன் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்ன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன் ஆ சரிங்க ஆ உங்கள் எனக்கு வந்து ஒரு ஒரு ட்ரீம் இருக்குது ஆ நார்மல் ஒரு ஹால் அந்த ஹாலெலாம் வந்து பெயிண்ட் பண்ணணும் ஒரு சின்ன சின்ன இதெலாம் இருக்குது ஆனால் நீங்கள் நீங்கள் ஒரு கேட்லாக் கொடுத்தீங்கன்னா அதில் எனக்கு ஒரு ஐடியா தோணும் அதுபடியும் நானும் நான் இது பண்ணிக்கிறேன் என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு த்ரீ லாக்ஸ்க்குள்ளே பண்ணலாம்

ஒரு மூனு சென்ட் இருக்கும் மூணு சென்ட் இருக்கும் ம் ஆ ஆ அப்படி கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்புறோம் அ பெட் ரூமில் வந்து கி கிட்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அரேஞ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்

மதுரையிலங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் முடிந்த அளவுக்கு பாருங்கள் மேம் முடிந்த அளவுக்கு பார்த்து பண்ணுங்கள் ஓகே மேம் ஓகே தேங்க்யூ மேம்